இப்போல்லாம் திறமையான ஆட்களை தக்க வெச்சுக்கறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது விவசாயத்தில் இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே வீட்டில் ஒரு பையன் ஒரு ஆள் வேலை செஞ்சாக்கா அவங்களுக்கு வந்து தாலியெலாம் எடுத்து கொடுத்து அவங்க வீட்டில் பண்ணையாள் மாரி வைச்சிப்பாங்க அந்த பையனும் அவங்க வீட்டிலியே தான் விவசாயத்தை பார்த்துகிட்டு அவங்க வீட்டு வயல் மாதிரியும் அவங்க வீட்டு இது மாதிரியும் அவ்வளோ உரிமையாகவும் அவ்வளோ ஒரு இதோடு பார்த்துக்குவாப்ல எல்லாம் அது வெதை தெளிக்கிறதுலேருந்து அப்போ விவசாய வேலை நிறையா இருக்கும் வெதை தெளிக்கிறது அண்டை போடுறது நடவு நடுவது ஏனால் கையாலையே எல்லாம் செய்கிற வேலையாக இருந்ததுல அப்போ அதனால் எல்லாமே அந்த ப அவங்க தான் செய்வாங்க நடவு நடுவது நாற்று பொறிக்கிறது ப அடுக் அடிச்சு தான் நெல்லை எடுக்கணும் அப்போலாம் மிஷின் கிடையாதுல அதனால் எல்லா வேலையும் அப்போ செய்வாங்க செஞ்சு இப்போது அப்போது உள்ள கூலியெலாம் குறைச்ச ஆனால் அந்த கு குடும்பம் வந்து அவங்க வீட்டு குடும்பம் மாதிரியே அடுத்த தலைமுறையும் பார்த்துட்ருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் ஒரே இடத்துல திறமையானவுங்கள வந்து நம்ம ஒரே இடத்துல வைச்சிக்க முடியிலை என்னானால் டெய்லி வேலை ஒவ்வொரு வேலைக்கும் களை எடுக்க அதுக்கெலாம் போய்விடுறாங்க பஞ்சு எடுக்கிறதுனா இப்போது கூலி வந்து ஆம்பளைங்களுக்கு ஐநூறுபா லேடிஸுங்களுக்குன்னால் எர்நூற்றம்பது ரூவா விவசாய கூலி ஆனால் பஞ்சு எடுக்கிறதுக்கு போனாங்கனால் கிலோவுக்கு பத்துரூவா அது அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி கூலி வாங்கிக்கிலாம் எத்தனை கிலோ எடுக்கிறாங்களோ பத்து கிலோ எடுப்பாங்க இருபது கிலோ எடுப்பாங்க ஐநூறு கிலோ வரைலியும் எடுப்பாங்க எடுத்தாங்கனால் அவங்கவுங்க கூலி வாங்கிப்பாங்க அதனால் இப்போது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்சா மாதிரி வேலைக்கு போடுறாங்க எள் அடிக்கிற வேலை இருக்குது பஞ்சு எடுக்கிற வேலை இருக்குது நூறு நாள் வேலையும் இப்போலாம் போட்டாங்கனால் அது வா மாதத்துக்கு ஒரு தடவை தான் போடுகிறாங்க அந்த வேலைக்கும் போயிடுவாங்க அதனால் எல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி தான் ஒரே இடத்துல எந்த ஆளும் ஒருத்தவங்கள்ட்டியே வேலை செய்றதில்லை